ஆடு வளர்ப்பது நாடோடி முறை சரியானதா இல்லை நிலையான முறை சரியானதுன்னு கேட்டீங்கன்னால் இதை வந்து ஒரு ஆட்டோடய எண்ணிக்கை தான் அதை வந்து டிஸைட் பண்ணும் ஒரு ரெண்டு ஆடு இருக்குது மூணு ஆடு இருக்குன்னால் நிலையான முறையே போதும் வீட்டில் இருந்து நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கற செடி கொழ அந்த குலைகள்லாம் எடுத்துட்டு வந்து ஆடுங்களுக்குக் கொடுத்தா போதும் பட் ஆனால் மேய விட்றது தான் செலவை குறைக்கணுன்றக்காக இல்லை அதுக்குத் தேவையான சாப்பாடை அதுவே சாப்பிட்டு அதுவே வளரும் இப்போ நம்ம வீட்டில் கொடுக்கறதுன்னு வைங்களேன் வீட்டில் கொடுத்தா அது நம்ம கொடுக்கறது மட்டுந்தான் சாப்பிடும் கட்டிப் போட்டு வச்சோம்னா லார்ஜர் க்வாண்டிட்டிஸில் இருக்கிறப்போ நம்ம இந்த நிலையான நிலையாக வீட்டில் வச்சு வளர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நாடோடி வளர்ப்பு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதை ஃப்ரீயாக மேய விட்றக்கு அதுக்குத் தேவையானப்ப அதுவே சாப்பிடும் அதுக்குத் தேவையானப்போ அதுவே தண்ணி குடித்துக்கும் இதுக்கு செலவுன்றது பட்சத்தில் அது வந்து அதுக்குத் தேவையான சாப்பாடை அதுவே சாப்பிடும் அண்டு டைம் நமக்கு வந்து கொஞ்சம் அதை மெனக்கெடுற டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம அதை பற்றிக் கவலைப்படத் தேவையில்ல அண்டு அப்புறம் இல்லாமல் இந்த நாடோடி முறையினாலுமே நிறையா விவசாயிங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் இப்போ எப்படின்னா ஹ்யூஜ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடுங்க ஒரு இடத்துல மேயிறப்போ அது அதே இடத்துல சாப்பிட்டு அதே இடத்துல வந்து வேஸ்ட்டு போடும் அந்த வேஸ்ட்டு வந்து உரமா மாறும் ஸோ அதுவுமே வந்து ஒரு உரமா கன்ஸிடர் பண்ணுவாங்க அண்டு விவசாயிங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஆடு வச்சிருக்கவங்கட்ட வந்து கெடை போட சொல்லுவாங்க கெடைனா என்ன சொல்லணுன்னா உளுந்தக்கா போடறோம் புதுசாக நெல் தைக்கப் போகிறோம் இல்லை அடுத்து எதோ ஒரு பயிரிடப் போகிறோன்னா கெடை போட்டு ஆடுகளை வந்து அங்கே வைக்க சொல்லுவோம் மேஞ்சதுக்க அப்புறம் நைட்டு வந்து அங்கே தங்க வைக்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்படி பண்ணுறப்ப ஆடுங்க அங்கே வேஸ்ட்டு போடறனால அது உரமாயிடுது நேச்சுரல் இயற்கையான உரம் ஆடுகளை சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து தாவரங்களை சாப்பிட்டுட்டு வந்து அவங்களோட இடத்துல வந்து வேஸ்ட்டு போடறனால அது ஒரு சுப் ஒரு இயற்கையான உரம் உரமா இருக்குது அதனால கொஞ்சம் நாடோடி முறை தான் கொஞ்சம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கும் நல்லது நமக்கு டைம் சேவ் ஆகும் செலவு பெருசாக வைக்காது ஸோ நாடோடி முறை கொஞ்சம் நல்லா இருக்கும்